தமிழ் எழுத்தில் வந்து நிறைய வெளியிலேந்து வந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அதில் நிறைய பேர் வேலை செய்கிறத பார்த்தா வடமாநிலம் இல்லை வடமாநிலம்ல இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே தான் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்க பாஷைகள்லாம் எங்களுக்கு புரிய மாட்டுது நிறைய வந்து எதுனா ஒரு பொருள் வாங்க போனாங்கன்னா அந்த பொருள் வந்து அவங்க கேட்கறப்ப எங்களுக்கு அது புரியலன்னா நாங்கள் கை காட்டி கேட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்போம் அதுக்கடுத்து தான் அவங்க அதை பதில் சொல்லுவாங்க இதனால எங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூ கன்ஃபியூஷன் ஆகுது இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் இது வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து விலையிற காய்கறிகள்லான் நாங்கள் ரோட்டில் வச்சு விற்றுட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஹிந்தி காரங்க வந்தாங்க அவங்க வந்து கத்திரிக்காய் வேணுன்னு சொல்லிட்டு சொன்னங்க அந்த கத்திரிக்காங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு புரிஞ்சிது எவ்வளோ கிலோ வேணும் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லல நாங்கள் அதை வந்து கையில் வந்து ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமானு சொல்லிட்டு எங்கள் கை மூலிமா வந்து கேட்டோம் அதுக்கடுத்து தான் அவங்க சொன்னாங்க ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிகிட்டு ஒன்னுன்னு கை காட்டுனாங்க அதை நாங்கள் வந்து அதுக்கடுத்து நாங்கள் காசு கொடுத்து அதுக்கடுத்து அவங்க காசு கொடுத்தாங்க அதை நாங்கள் வாங்கினு அவங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அதுக்கடுத்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க